எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த கடை இருக்கு இந்த கடையில போய் நாங்கள் ஸ்டேஷ்னரி பொருட்கள்லாம் வாங்குவோம் அந்த பேனா பென்சில் ஸ்டேண்ட்டு பே பென்னு இதெல்லாம் வாங்குவோம் நான் என்ன கலைப் பொருட்கள் செய்வோம்ன்னா அந்த கூடை பின்னுறது அப்புறம் மண் பானைங்கள்ல வந்து சின்ன சின்ன பொருள்லாம் செய்கிறது இதெல்லாம் வந்து கைவினை பொருட்கள்லாம் வந்து நான் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்